இப்போதெல்லாம் குழந்தைகள் அதிக நேரம் திரையைப் பார்ப்பதிலேயே செலவிடுவதால் விளையாடுவதில்லை என்று நினைக்கிறீர்களா குழந்தைகளை அதிகமாக விளையாடுவதற்கு என்ன செய்யவேண்டும் இதுதான் கொஷின் அவங்க ஆமாம் உண் உண்மை தான் எல்லோருமே எல்லா குழந்தைங்களும் வந்து இப்போ ஃபோன் பார்க்குறதுல தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறத தவிர வெளியே போய் விளையாடணும்னு வந்து எந்த குழந்தைக்கும் வந்து தோணுறதுல என்னையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் நான் குழந்த இல்லை இருந்தாலும் வந்து வெளியே போய் விளையாடணும்னு தோணுறதே கிடையாது மொபைல் ஒன்று இருந்தால் போதும் அதை பார்த்துட்டு அதை டிவி டிவியில் அந்த கார்ட்டூன் சேனல் அதையே பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இல்லைட்டா மொபைல் எடுத்தால் மொபைலில் கார்ட்டூன் சேனல் மொத்தம் இல்லை பாட்டு கேட்குறது இதையே தான் வந்து எல்லோரும் குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க வெளியே போய் விளையாடணுங்கிற அப்படி ஒரு எண்ணமே வந்து வரமாட்டிங்கிது அதனால வந்து பெற்றோர்களெல்லாம் வந்து அவங்கள வந்து தூண்டணும் இந்தமாதிரி விளையாட்டுலாம் சொல்லி கொடுக்கணும் இந்தமாதிரி நொண்டி பழைய காலத்து விளையாட்டுலாம் வந்து நொண்டி பாண்டி அப்புறம் பல்லாங்குழி இந்த மாதிரி வந்து நிறையா விளையாட்டு வந்து இருக்குது அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துக்கணும் அவங்கள வந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்கிறதுலையே அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வல வரணும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த மாதிரி விளையாட்டுலாம் அதே மாதிரி இந்த கபடி இதெல்லாமே வந்து விளையாட சொல்லி கொடுக்கணும் அப்புறம் கிரிக்கெட்டு அப்புறம் தேவையான பொருட்களெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்போதான் விளையாடணுன்னு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த பொருளே இல்லாமல் எப்படி விளையாட்ணுன்னு இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால அந்தமாதிரி எல்லாம் வாங்கி குடுக் இந்த ஃபோனை கொடுக்குறத விட்டுட்டு மற்ற அந்த மாதிரில்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்கும் பிளஸ்ஸு விளையாடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம கண்ணு இந்த மொபைல் பார்த்து டிவி பார்த்து கண்ணு போகிறத விட விளையாடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது தான நமக்கு முக்கியம் அதனால வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி விளையாட்டு பொருட்களாம் வாங்கி கொடுங்க வெளியே போய் விளையாட சொல்லி அனுப்புங்க நீங்களே வீட்லேயே வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறிங்க வெளியே விட விளையாடுறதுக்கு விட்டால்தான் குழந்தைங்க ஃபிரீயாக இருந்தால் தான் அவங்களுக்கான வந்து ஒரு இது வந்து கிடைக்கும் அவங்க விளையாடணும் விளையாடுணா தான் நல்லது குழந்தைங்கள வந்து அதிக நேரம் ஃபோனை வந்து பார்க்க விடாதீங்க ஃபஸ்ட்டு ஃபோன் கொடுக்கறத வந்து தவிர்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தவிர்க்கிறது முக்கியம் நன்றி